இந்த உலகிலே எனக்கு ரொம்ப பிடிச்ச இடோன்னா கொல்லி மலை அந்த கொல்லிமலத்துக்கு தான் நான் பயணம் செய்யணும்னு ரொம்ப ஆசப்படுறேன் ஆனால் முடியிறது இல்லை கூட்டிட்டு போக ஆள் இல்லை எனக்கு கொல்லி மலைக்கு நான் ஒரு டைம் போய்ருக்கேன் ஹில்ஸ் ஸ்டேஷன்னா நான் ரொம்ப லைக் பண்ணுவேன் ஏன்னா அங்கே போனால் அமைதியான ஒரு சூழல் அருவியோட சவுண்டு அப்போ இயற்கை காற்று சுவாசம் பண்றதில் நல்லா இருக்கும் அப்புறம் அந்த இயற்கை காற்றும் தண்ணியோட ஸ்மெல்லும் நமக்கு வந்துச்சின்னா மைண்ட் அப்படியே பிரெஷப்பாக இருக்கும் இந்த அருவியில குளிச்சா அவ்வளோ மைண்ட் உடம்பு வலி எல்லாமே போய்டும் அதுனால எனக்கு ஹில்ஸ் ஸ்டேஷன்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த உலகத்துலயே ரொம்ப ஹில்ஸ் ஸ்டேஷன்ல போய் தான் நான் நல்லா என்ஜாய் பண்ணனும் அப்டினு நான் நெனச்சிட்டு இருக்கேன் கொல்லி மலையில் எல்லாமே இயற்கை பொருள்கள் மட்டும் தான் இருக்குது அதுபோக கொல்லி மலையில் போனாவே மூலிகை வாசனை தான் வரும் வேற எந்த வாசனையும் நம்மளுக்கு மூக்குக்கு வராது மூலிகை வாசனை வரும் அதே மாதிரி தான் ஏற்காடு ஏற்காட்லயும் அதே மாதிரி தான் ஃபால்ஸ் இருக்கும் இந்த மாதிரி ஃபால்ஸ் இருக்கும் அப்புறம் மூலிகைகள் இருக்கும் மிச்சது எல்லாம் இருக்கும் அது எங்கள் ஊருக்கு பக்கத்திலயே ஊட்டி இருக்குது ஊட்டிக்கு போனால் நிறையா சுற்றி பார்க்குறக்கு நிறையா பிளேசஸ் இருக்குது அந்த மாதிரி ஹில்ஸ் ஸ்டேஷன்னால் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அந்த மேலே இருந்துட்டு கீழே பாப்போம்லே நம்ம வீடுலாம் குட்டி குட்டி குட்டியாக தெரியும் அந்த ஒரு அழகை ரசிக்கிறதுக்கு ரொம்ப ஆசை அப்புறம் எனக்கு பேரிஸ் போகணும்னு ஆசை பேரிஸில் சூப்பராக இருக்கும் தாஜ்மஹால் போகணும் இந்த மாதிரி இடத்துக்கு எல்லாம் போகணும் பழமை வாய்ந்த கோவில்களுக்கெல்லாம் போகணும் இந்த மாதிரி இடமெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அந்த இடத்துக்கு பயணம் செய்யணும் ஆனால் ஒரு ஒரு சுச்சுவேஷனில் வந்து நம்மனால பயணிக்க முடியலை இப்போ பொன்னி மலை நாடெல்லாம் போய்ட்டால் அங்கே ஒரு சாமியோடய கதையை கேட்டாவே ரொம்ப அருமையாக இருக்கும் அதில் அங்கே போய் நல்லா மட்டன் சிக்கன் எல்லாம் செஞ்சு சாப்பிட்டு நல்ல படியாக சாமி கும்பிட்டு சின்ன தங்கைனு ஒரு சாமி இருக்கும் நல்ல தங்கைனு ஒரு சாமி இருக்கும் அண்ணன் தம்பிங்க சின்ன தங்கை நல்ல தங்கையோட அண்ணன் தம்பிங்க எல்லாம் இருப்பாங்க அவங்க எல்லாம் நல்லா சாமி கும்பிட்டு அவங்கலாம் சாமியாக மாறிட்டாங்க அவங்களை எல்லாம் நல்லா சாமி கும்பிட்டு வரதுக்கு நல்லா திருப்தியாக இருக்கும் இந்த உலகிலே ரொம்ப ரொம்ப ரொம்ப பிடிச்சது பயணம் செய்யாமல் முடியாமல் இருக்கதும் முடிஞ்சாலும் ஒரு தடங்கல் வந்து நிற்கிறதும்னா ஹில்ஸ் ஸ்டேஷன் தான் ஹில்ஸ் ஸ்டேஷன் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்